நான் யூடியூப் சேனல் டீவி நிகழ்ச்சிகள பார்த்துருக்குறேன் விஜய் டீவியில் உங்களில் யார் பிரபு தேவா ஜோடி நம்பர் ஒன் இதில் தான் மோ அதிகமாக நான் பார்த்துருக்குறேன் ஆனால் யூடியூப் சேனல்லேயும் பார்த்துருக்குறேன் பட் ஆனால் அதில் அந்தளவுக்கு என்ன ரொம்ப ஈர்த்தது கிடையாது காரணம் என்னென்னா அவங்க வேறே லெ வேறே மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் போவாங்க கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க எனக்கு முத முத நான் கத்துக்கிட்டது அப்படின்னா பாரம்பரிய நடனம் கோல்க்கால் ஆட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இது தான் நான் கத்துக்கிட்ட முத நடனம் அது எங்கேயோ ஒரு டீவி நிகழ்ச்சியில் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துற முடியாது பார்த்தாலும் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக பெருசாக பேசுவாங்க அதுக்கு மேலே பெருசாக பேசமாட்டாங்க அதனால் எனக்கு பெருசாக கிடையாது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது கலை பாரம்பரியக்கலை கால்க்கோல் ஆட்டத்துலெலாம் நான் பண்ணுனதெல்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது ரொம்ப ரொம்ப பேரெடுத்து விடுது இவன் இப்படியும் ஆடுவானா இந்த இதெலாம் இப்படியெல்லாம் ஆடுவாங்களான்னு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது அதனால் அதெல்லாம் மறக்கமுடியாத ஒரு நினைவுகள் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்து நான் அவங்க அவங்ககிட்டேருந்து கா பார்த்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்குது